வணிகம் போன்ற வந்துட்டு தமிழ் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படினா பெண்கள் கட்டுற சேரீல வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறமாதிரி அப்பறம் நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்ஸ்ல வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி அப்பறம் குழந்தைங்க படிக்கிற புத்தகத்தில் வந்துட்டு ஈர்ப் அட்ராக் பண்ணுற மாதிரி தமிழ் லெட்டர்ஸ் அப்பறம் பெண்கள் அணிகிற தோட்டுல வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறமாதிரி இந்தமாதிரி நிறையா இருக்குது நிறையா வணிகத்தில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் தமிழ் மொழியை பயன்படுத்துகிறோம்